இன்றைய தலைமுறை பார்த்தீங்கனா எந்த ஒரு கலாச்சாரத்தையும் பின்பற்றுறது கிடையாது ஏன்னா அந்தக் காலத்தில் பார்த்தீங்கனா ஒரு பொங்கலாக இருக்கட்டும் ஒரு தீபாவளியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தா ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் வேஷ்டி சட்டைதான் வந்து ஆண்கள் கட்டுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஜீன்ஸே வந்து கிழிச்சுட்டுதான் போட்டுட்டு இருக்காங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா இப்போ பெண்கள் வந்து பாவாடை தாவணி எல்லாம் அணியுறது கிடையாது எல்லோருமே வந்து ஜீன்ஸ் டீசர்ட் அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணுறாங்க அந்தக் காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கனா எல்லா ஃபங்ஷனுக்குமே பெண்கள் வந்து நிறைய பூ வெச்சுட்டு பாவாடை தாவணி இல்லைனா பாவாடை சட்டை பட்டு பாவாடை சட்டை இல்லைனா ஒரு புடவ அந்த மாதிரிதான் கட்டிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கலாச்சாரத்தை கூட இப்போ அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல முன்னெல்லாம் பார்த்தீங்கனா பெரியவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பெ எழுந்திருச்சு நிற்பாங்க அவங்களுக்கு நேராக உட்கார மாட்டாங்க ஒரு மருமகளாக இருந்தால் மாமியார் அவங்களுக்கு நேராக நிற்க மாட்டாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா எல்லோருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன்ங்கற பேரில் அந்தக் கலாச்சாரத்தையும் அவங்க யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது என்னதான் இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தால் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கற ஒரு ஒரு இது வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்கிட்டே யாருகிட்டேயுமே கிடையாது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கனா சந்தோஷமாக இருக்கணும் அந்த ஊர் சுற்றணும் அப்படிங்கற பேரில் வந்து நிறையவே கலாச்சாரத்தை வந்து பின்பற்றாமல் நிறைய பேர் நிறையவே இருக்காங்க இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோவிலுக்கு போனாலும் பட்டு பாவாடை சட்டை இல்லைன்னா பட இந்த வேஷ்டி சட்டை அப்படிதான் கட்டிட்டு போவோம் இப்போல்லாம் அப்படி கிடையாது எந்தக் கோவிலுக்கு போனாலும் ஜீன்ஸ் டீசர்ட்டில் கூட பெண்கள் வந்து தலையை விரித்து போட்டு வர்றாங்க தலையை விரித்து போட்டுவிட்டு எங்கேயுமே போகக்கூடாதுங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டோடய கலாச்சாரம் அதுவும் கோவிலுக்கு சு சுத்தமாக போகவே கூடாது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து இப்போ பிள்ளைங்களோடய ஆசைக்காக தலையை விரித்து போட்டுவிட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு கோவிலுக்கெல்லாம் வர்றாங்க போட்டோ எடுக்கிறதுக்காகவே வர்றாங்க செப்பல்ஸை வந்து உள்ளேயே போட்டுட்டு வர்றாங்க அந்த மாதிரி வந்து ச கலாச்சார சீர்கேடு வந்து நிறையவே நடந்துட்டு இருக்குது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னாலேயும் நிறைய வந்து தவறுகள் நடக்குது நம்மளோடய தமிழ்நாட்டில அதனால் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அதனால் நம்ம என்ன மாதிரி கலாச்சாரம் வந்து பின்பற்றிட்டு இருந்தோமோ அந்தக் கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் உணவு முறையாக இருக்கட்டும் உணவு முறையில பார்த்தீங்கனா அந்தக் காலத்தில் வந்து எல்லாமே வந்து இயற்கை உணவுகளாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போல்லாம் வந்து பீஸா பர்கர் அந்த மாதிரி பயன்படுத்துறாங்க அதனால் உடல் நலத்துக்கும் வந்து சீர்கேடு வந்து அதிகமாக ஆகிட்டிருக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கனா சின்ன பிள்ளைகளுக்கே வந்து ஹார்ட் அட்டாக் வருது ஒரு முப்பது வயசு பையனுக்கே ஹார்ட் அட்டாக் வருது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க அதுக்கும் காரணம் வந்து உணவு கலாச்சாரம் தான் அந்தக் காலத்தில் கருப்பு அரிசி மூங்கில் அரிசி வரகு அரிசி திணை கம்பு கேழ்வரகு கோதுமை அந்த மாதிரிதான் அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க உரம் போடாத அரிசி எல்லாம் பாருங்கள் ஆனால் இந்தக் காலத்தில் வந்து எல்லாமே வந்து கெமிக்கல் ஆனதுனால நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியலை இருந்தாலும் அந்த உணவுக் கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து அதை வந்து நாம் கடைபிடிக்கணும் அது மாதிரி வே விழாக்கள் பண்டிகைகள் இதெல்லாமே வந்து நம்மளோடய முன்னோர்கள் என்ன நம்ம கடைபிடித்தாங்களோ கலாச்சாரத்தை அதை வந்து நம்ம கலாச்சாரத்தை வந்து கடைபிடிக்கணும் அந்தக் காலத்தில் பார்த்தீங்கனா வாசலில் வந்து சாணம் தெளித்து போடுறது பண்ணிவிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது வெள்ளிக்கிழமை மஞ்சத்தண்ணி தெளிப்பாங்க வாசலில் வந்து மாங்கொத்து கட்டுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு கலாச்சாரத்தையுமே யாருமே வந்து பின்பற்றுறது கிடையாது